ம் நாங்கள் ஸ்கூல் படிக்கையில் லைப்ரரி இருந்துச்சு லைப்ரரிக்கு போயி இருக்கறோம் மிஸ் வந்து அட்லஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்து பார்க்க சொன்னப்போ அங்கே போய் படிச்சி பார்த்த பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கறோம் கதை புக்குக்கள் படிச்சுருக்கறோம் காம்பெடிஷன் வரப்போ தேசியத்தலைவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றிலாம் வந்து லைப்ரரியில புக்ஸ் எடுத்து நிறைய வந்து ஹிண்ட்ஸ் எடுத்துலாம் படிச்சு ஸ்பீச்சிலும் கொடுத்துருக்கோம் கட்டுரைகளும் எழுதிருக்கோம் மறுபடி என்னான்னு சொல்லுன்னா தேசியத்தலைவர்களுடைய வரலாறுகள் நிறைய படிச்சுருக்கோம்